இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனிங்கன்னா நிறையா சுற்றுலாஸ்தலங்கள் இருக்குது இதுலையும் உலக புகழ்பெற்ற சுற்றுலாஸ்தலம் அப்படினு எடுத்துகிட்டு போனோம்னா சில இதை நாம குறிப்பிட்டு சொல்லலாம் அதில் முதலிடத்த பெறுகிற பெற்று இருப்பது என்னென்று பார்த்துட்டு போனிங்கனா ஏழு உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹால் அது இந்தியாவில வந்துவிட்டு ஆக்ரா அப்படிங்குற இடத்துல வந்துவிட்டு தாஜ்மஹால் இருக்குது இது வந்துவிட்டு உலகத்தில் உள்ள ஏழு அதிசயங்களில் ஒன்றாக காணப்படுது இது ஜாஜஹான் அப்படிங்குற ஒரு பேரரசன் வந்துவிட்டு முகலாய பேரரசர் வந்துவிட்டு அவருடைய மனைவியான மும்தாஜுக்காக கட்டுனதாக ஒரு வரலாறு இருக்குது வெளிநாட்டை சேர்ந்த பயணிகள் சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது பெரும்பாலும் பார்க்க கூடிய முக்கியமான இடங்கள்ல இந்த தாஜ்மஹால் ஒன்றாக இருக்குது இது வந்துவிட்டு வட இந்தியாவில் அமைந்திருக்க கூடிய ஒரு பிரபலமான சுற்றுலாஸ்தலம் ஆகும் இதே தென்னிந்தியா அப்படின்டு எடுத்துகிட்டு பா பார்த்துட்டு போனமுனா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயில் தஞ்சாவூரில் அமைத்திருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்குற ஒரு ஆலயம் பெரிய கோயில்ன்னு சொல்லிவிட்டு சொல்ல கூடிய ஆலயம் வந்துவிட்டு வட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுற்றுலாஸ்தலமாக இருக்குது இந்த இடமானது தஞ்சையிலுள்ள பெரிய கோயிலானது ஒரு மிகவும் பிரபலமான சுற்றுலாஸ்தலமாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு இந்துக்களுடைய முக்கியமான வழிபாட்டு ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குது இது போக வட இந்தியாவில குளிர் பிரதேசங்கள் அப்படினு பார்த்துட்டு போனமுனா வட இந்தியாவில ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் வந்துவிட்டு பார்த்திங்கனா மிகவும் வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடோம் நல்லா சீதோஷனம் நல்லா இருக்கக்கூடிய இடோங்குறனால சுற்றுலாப யணிகளையே அதிகமாக ஈர்க்க கூடியதாக இருக்குது அதே போல் தே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமான சுற்றுலாஸ்தலங்களாக இருக்குது இதே போல் மாமல்லபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற நிறைய இந்து கோயில்கள் சிறந்த சுற்றுலாஸ்தலங்களாக இருக்குது அதெல்லாம் அரசர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இடங்களாகவும் இந்த இடங்களில் எல்லாமே வந்துவிட்டு பாத்திங்கனா நிறைய கட்சிற்பங்கள் அமைந்திருக்குது அந்த கல் சிற்பங்கள் எல்லாமே வந்துவிட்டு பாத்திங்கனா பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியலில் பறைசு வாழ்வியலும் அவர்களுடைய பெருமைகளையும் பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்குது அதே போல் தற்போது புதியதாக வந்துவிட்டு பாத்திங்கனா தமிழ்நாட்டில் கீழடி அப்படிங்குற ஒரு இடையத்தில் பழங்காலத்தை சேர்ந்த நிறைய மண்பாண்டங்களும் பொருட்களும் பழைய மனிதர்கள் நம்மோடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்குது அதன் மூலியமாக வந்துவிட்டு நம்மளோட நாட்டோட தொன்மையான வரலாற்ற வந்துவிட்டு தெரிஞ்சுக்க முடியுது இப்போ புதியதாக உருவாக்கிய இருக்கக்கூடிய சுற்றுலாஸ்தலங்களில் இந்த தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கீழடியும் ஒரு முக்கியமான இடமா இடம் பிடிச்சி இருக்குது இது போக வந்து பாத்திங்கனா வனவிலங்கு சரணாலாயங்கள் நிறைய இருக்குது வெளிநாடுகளில் இருந்து வர கூடியவங்க இந்த முக்கியமான சுற்றுலாஸ்தலங்கள் பார்த்தது போக நிறைய வனவிலங்கு சரணாலயங்களையும் பார்த்து செல்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு போனமுன்னா முதுமலையில் அமைந்துள்ள யானைகளுடைய சரணாலயம் அதேபோல வந்து பார்த்தனா புலிகள் காப்பகம் ஆனைமலையில இருக்க கூடிய புலிகள் காப்பகம் இந்த இடங்கள்ல எல்லாமே வந்துவிட்டு அதிகமாக சுற்றுலா வந்து போயிவிட்டு இருக்குறாங்க இதுபோல் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இடங்களில் இருக்குது கேர்ளாவை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கனா முழுக்க முழுக்க மலை பிரதேசங்களாக இருக்கும் அங்கே ட்ரக்கிங் போகறவங்க மலைப்பயணம் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்துவிட்டு பாத்திங்கனா அந்த கேரளா மாநிலம் வந்துவிட்டு ஒரு வர பிரசாதமான இடோம் அதுலையும் முக்கியமாக இந்த வயநாடு வயநாடு ஏரியால வந்துவிட்டு பாத்திங்கனா அதிகமான மலைப்பிரதேசங்கள் அதுவும் நிறைய சுற்றுலாஸ்தலங்களும் அருவிகளும் அமைந்துள்ள இடமாக இருக்குது மழை காலங்களும் கு வெயில் காலங்களில் அந்த பக்கம் போவும்போது பாத்திங்கனா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இயற்கை நல்ல ரசிக்கும் வண்ணமாக அமைஞ்சுள்ளது அதனால் நிறையில நிறைய சுற்றுலா பயணிகள் வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் ஆகட்டும் உள்நாட்டில் பக்கத்தில் உள்ள மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஈர்க்க கூடியதாக உள்ளது